என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகவும் கடுமையான ஒரு சவால்னு சொல்லப்போனால் என்னுடைய கல்யாண வாழக்கை தான் கல்யாண வாழ்க்கையோடய தொடக்கத்தை தான் சொல்வேன் ஏன்னா இளமை பருவத்தில் வந்து மிகவும் விளையாட்டுதனமாக இருந்துவிட்டு திடீர்ன்னு ஒரு இப்போ கல்யாண ஆனவொடனே என்னால் என்னோடய வாழக்கையை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி தர்றத்துக்கு என்கிட்ட போதுமான நிதி உதவி நிதி இல்லைன்றத்துக்காக நான் அப்போ வந்து நான் என்ன பண்ணுனேன்னா கிடைத்த வேலைகள் என்னென்னா வேலைல்லாம் கிடைக்குதோ எல்லா வேலையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிறது அதுக்கு நைட்டு பகல் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா நேரத்துலயும் இப்போ அப்போ வந்து எனக்கு கிடைச்ச வேலைன்னு சொல்லி போகும்போது என்னென்னா ஸ்கூலில் ஸ்கூல் ஒர்க்கை ஒர்க்கிங் ஒரு ஆஃப் டே வந்து பார்ட் டைம் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறது அடுத்து டியூஷன் டியூஷன் டைம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணித்தர்றது அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து டோல்கேட்லேயும் வேலை கிடைச்சுது அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மூணு வேலையும் ஒரே நேரத்தில் கிடைக்க கிடச்சதால நான் என்ன பண்ணேன் மூணு வேலையுமே விடலை மூணு வேலையுமே போகணும் ஏன்னா நம்மகிட்டே பொருளாதார வசதி இல்லை அவங்களுக்கு எல்லா வசதியும் நம்ம ஏற்படுத்தி தரணும்னா நம்மகிட்டே பொருளாதார வசதி தேவை எல்லார்ட்டயும் வாங்கின கடனை அடைக்கணும்னா அப்போ பொருளாதார வசதி தேவை அதுக்காக நான் என்ன பண்ணேனா இதெல்லாம் சமாளிக்கணும்னா நான் வந்து மூணு வேலையும் போனால் மட்டுமே தான் நம்ம வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லிவிட்டு இங்கிருந்து இப்போ டோல்கேட் டோல்கேட் வேலை கிடைச்சுது அது எனக்கு எங்கேனா விக்கிரவாண்டியில் எனக்கு டிஸ்டன்ஸ்ஸே கிட்டதட்ட ஒன் ஹவர் நான் ட்ராவல் பண்ணியாகணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தும் அதையும் சமாளித்து அங்கே போய்ட்டு போய்ட்டு ஷிப்ட் வந்து பார்த்தீங்கனா எனக்கு வந்து நைட் ஷிப்ட் கேட்டு வாங்கிக்கினேன் நான் வந்து இது ஏன்னா மூணு வேலையும் நான் பாத்தாகணும் நான் பாத்தாகணுன்றதுக்காக இப்படி கேட்டு வாங்கி அங்கேருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் தான் ஒன்லி தூங்குகிற டைம்மாகவே இருந்தது மற்ற நேரம் அடுத்த அடுத்து வந்து என்ன ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறது அடுத்து வந்து டியூஷன் பார்க்குறது இப்படியே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிக பெரிய சவாலாக இருந்தது இருந்ததுன்னு சொல்லபோனால் சவாலாக இருந்து சமாளித்தது என்னென்னு கேட்டால் இந்த பொருளாதார பொருளாதார நிலையை சமாளித்தது தான் மிக பெரிய சவாலாகவே எனக்கு இருந்தது